எங்கூர் சைடில் எங்கள் ப்ளேயர்ஸ்லாம் விளையாடும் போது எதன்னா அடிப்பட்டுச்சு அப்படினா அது சறுச்சுதாருந்த அதுக்குதகுந்த பல பெளடரு கட்டுலாம் நாங்களே போட்டுப்போம் இதே வீக்கமாகருந்தா ஐஸ் கட்டி ஸ்ப்ரே வச்சு நாங்கள் ரெடி பண்ணிருவோம் இதே பயங்கரமான விபத்தொன்று ஆச்சு அப்படினா ஒரு கை அடிப்பட்டு உடஞ்சாவோ எதோ ஒன்று ஆச்சப்டினால் அத்தகுந்த மாதிரி நூற்றியெட்ட வர சொல்லி ஹாஸ்பிட்டல் அனுப்புவோம் எங்களிடம் ரெண்டு விதமான ட்ரீட்மன்ட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்துனா ஹாஸ்பிட்டலில் மாவு கட்டு போட்டு ஆபரேசன் பண்றது அது இல்லை அப்படினா சிங்குல் வழி கட்டுனு ஒன்று ஆயில் கட்டு ஒன்றுருக்கு ஸோ அந்த கட்டு போட்டு எந்த ஒரு ட்ரீட்மன்ட்டுமே இல்லாமல் ஆயில் மூலிமாவே ரெடி பண்ணிடுவாங்க இது ஹாஸ்பிடல் போன அப்படினா ஆபரேசன் பண்ணி மாவு கட்டு போட்டு ரெடி பண்ணுவாங்க